கிராமப்புற இளைஞரோடய நடனம் பார்த்தீங்கனா அவங்க எப்படி கற்றுக்குறாங்கனா தானாகவே ஒரு இப்போலாம் பார்த்தீங்கனா செல்லு இருக்குது முன்னெலாம் செல்லு கிடையாது தானாகவே அவங்க டான்ஸ் பார்த்து அப்போலாம் டிவி மட்டும் தான் இருக்கும் அப்போ அவங்களாம் வந்து நம்மளும் டான்ஸ் ஆடணும் அப்படினு சொல்லிட்டு அவங்களா ஒரு க்ரூப் டா க்ரூப்பு ஆரமிச்சு அவங்களா கற்றுப்பாங்க ஒரு டிவி பார்த்து உண்மையாகவே டிவி பார்த்துதான் அந்த காலத்துலலாம் டான்ஸுன்றதே தெரியும் கற்றுக்கினாங்க இப்போ பார்த்தீங்கனா நம்ம மட்டும் கற்றுக்கினா போதாது நம்ம அடுத்து வர இளைஞரும் கற்றுக்கணும் குழந்தைங்களும் கற்றுக்கணும் அப்படினு சொல்லிட்டு இப்போ ஊரில் கல்ச்சரோ தமிழர் திருநாளோ இல்லை ஸ்கூல் ஃபங்க்ஷனோ வரும் போது இளைஞர்லாம் ஒன்று சேர் ஒன்று சேர்ந்து நம்மளும் ஒரு ப்ரோக்ராம் பண்ணுவோம் எல்லாம் பண்ணும் போது ஒரு ப்ரோக்ராம் பண்ணுன்னா அதில் டான்ஸும் இருக்கணும் ஒரு கலை முக்கியமாக பார்த்தீங்கனா ஒரு கலை டான்ஸ் கலை இருக்கணுன்னு சொல்லியிருக்காங்க அதில் பார்த்தோன்னா ஆண் பெண் வேறுபாடு இல்லாமல் சிறிய வயசிலேந்தே அவங்களுக்கு வந்து ஒரு டான்ஸ் வந்து ஒரு மனப்பான்மை இல்லாமல் பொண்ணுனா பொண்ணு தான் ஆடணும் அப்படி இல்லாமல் அவங்களும் ஒரு வேற்றுமை இல்லாமல் இப்படி ஆடணும் கூச்சம் போகணுன்னு சொல்லின்னு இளைஞர்லாம் சேர்ந்து எப்படினா வளர்க்கணும் நம்ம ஒரு குழுக் கொண்டாடணும் சொல்லிட்டு இளைஞர் வந்து பார்த்தீங்கனா அந்த அளவுக்கு முன்னேறி இன்றைக்கு எல்லா பசங்களுக்கும் ஒரு ஊக்கம் கொடுத்து இன்றைக்கு டான்ஸ் சொல்லி தர்றாங்க ஒரு ஒரு கிராமத்துலேயும்